ஹலோ மேடம் மேடம் நாங்கள் கல்யாணத்துக்காக அலங்காரம் பண்ணுறத்துக்காக எனக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் நிறைய வேணும்

மேம் நீங்கள் அலங்காரம் பண்ணுறவங்க தானே மேம் ஆ திருமண அலங்காரம் பண்ணணும் மேம் திருமண அலங்காரத்துக்காக மண்டபத்தில் வந்து ஏ சரிங்க மேடம் எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் மேம் இங்கே எந்த மண்டபம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் கஸ்தூரி தேட்டர் பக்கம் பாப்பாரப்பட்டியில் விநாயகா மண்டபத்தில் மேம் எனக்கு ரொம்ப அழகாக வேணும் மேம் எல்லா வகையான ஃப்ளவர்ஸும் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும்

மேடை அலங்காரம்லாம் ரொம்ப அழகாக இருக்கணும் மேம் அது வந்து எல்லா கலர்லேயும் இருக்கணும் அதில் வந்து ரோஜாக்கள் வந்து எனக்கு வந்து வெள் வெள்ளை கலரும் மஞ்சள் ரோஸ் இது மூணு கலரும் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் வந்து ஜெர்ஃப்பூரா இந்த மாதிரி பூக்களும் வேணும் மேம் சாமந்தி கல்கத்தா சாமந்தி இதில் இன்னொன்றும் சேர்த்துக்கோங்க மேம் பாஸ்ப்ரெஸ் இலையை பாஸ்ப்ரெஸ் இலை ஆ இதில் வந்து ஆமாம் மேம் அதுக்காக தான் பார்க்கறத்துக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் மேம் அப்புறம் இந்த டெய்ஸி மலர்களும் நிறைய வேணும் மேம் ப்ளூ கலரு மஞ்சள் மஞ்சள் டெய்ஸி ஆரஞ்சு டெய்ஸி ரோஸ் டெய்ஸி அப்புறம் சானியா ஸ்ப்ரிங்கியா அந்த இலையும் எடுத்துக்கோங்க மேம் அப்புறம் மலர்கள் வந்து வாடாமல் இருக்கிறத்துக்கு என்னங்க மேம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க

சரிங்க மேம் எங்களுக்கு வந்து மலர்கள் வந்து மேரேஜ் முடிகிற வரையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் மேம் வாடக்கூடாது சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் மேம் இதுக்கு அமௌண்ட்டுலாம் எவ்வளோ மேம் நீங்கள் அமௌண்ட் அமௌண்ட்டெல்லாம் என்னங்க மேம் நீங்கள் என்ன ரேட்டில் பேசுவீங்க சரிங்க மேம் சரிங்க மேம் எனக்கு குறைந்த செலவில் வந்து அழகா வந்து இருக்கணும் மேம் மேடை அலங்காரம் வந்து ரொம்ப அழகா இருக்கணும் சரிங்க மேம் மிக்க நன்றிங்க மேம்